ஸோ என்னுடைய காலேஜ் ஃலைப்பில் ஸோ நாங்கள் வந்து காலைல வந்து ஆறு மணிக்கு கிளம்பி பண்ருட்டிக்கு போயிடுவோம் ஸோ பண்ருட்டியில் காலேஜ் வந்து எயிட் தர்ட்டிக்கெலாம் போயிடுவோம் ஸோ காலேஜ் ஓப்பனிங் டைம் வந்து ஒன்பது மணிங்கிறதனால ஸோ நான் ஹாஃப் ஹௌரில் வந்து காலேஜில் வந்து நாங்கள் படிக்கின்றது படிப்போம் ஹோம் ஒர்க் செய்யிறது செய்வோம் ஸோ வந்து போயிட்ட பிறகு நான் கரெக்டாக க்ளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு அதே போல் ஈவினிங் வந்து ஃபோர் ஓ க்ளாகில் தான் காலேஜ் வந்து ஃபினிஷ் ஆகும் ஸோ அதன் பிறகு நாங்கள் படிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துருவோம் அப்புறம் வந்து எனக்கு தெரியலைன்னாலும் எங்கள் ஃபிரண்ட்ஸ்ங்களோடய சேர்ந்து நாங்கள் ஷேர் பண்ணி படிப்போம் அப்புறம் படிச்சுட்டு டவுட் இருந்தாலும் மேம்கிட்டே வந்து கிளியர் பண்ணிகிட்டு ஸோ ரெகுலராக காலேஜ்க்கு போவோம் அதே போல் வந்து என் காலேஜில் ஃபங்ஷன்லாம் வந்து ஏற் வச்சாங்கன்னா நல்லா செமையாக வந்து த்ரீ டேஸ் நடக்கும் செமையாக க்ராண்டாக நாங்களும் வந்து ஸோ அக்ச்சுவலா காலேஜ்க்கு போனால் வந்து சுடிதார்ஸ் அதமாதிரி போட்டுப்போம் ஸோ ஃபங்ஷன் டேஸில் நல்லா சேரீ கட்டிகிட்டு ஜாலியாக பா பாட்டு டான்ஸ்ன்னு சொல்லிகிட்டு செமையா மைமிங் அந்த அதமாதிரியான ஹெவி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நடக்கும் ஸோ அதில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஸோ எங்களுடைய எஜிகேஷன் திறனையும் நான் வந்து நல்லா வளர்த்துப்போம் ஸோ நீங்களும் அதே போல் அதே போல் நல்ல மாணவர் மாணவி அப்படின்ற ஒரு பேரையும் நாங்கள் வாங்கினோம் அதே போல் நீங்களும் வந்து மாணவர்களே அந்தமாதிரி வந்து திறனை வளர்த்துக்கிட்டு நீங்களும் வந்து நல்ல லைஃபை வந்து இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டை விரும்பி நல்லா படிங்க ஸோ ஆனால் எனக்கெல்லாம் காலேஜ் லைஃப்பில் என்ன ரொம்ப பிடிக்குன்னு சொன்னால் நான் ஸோ நான் படிச்சது வந்து மேத்தமேட்டிக்ஸு ஸோ எங்களுக்கு வந்து அல்ஜிப்ரானா வந்து ரொம்ப பிடிக்கும் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட்ன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை ஈஸியாக நாங்கள் வந்து ஸோ வந்து மோஸ்ட்டாக மோர் ஆஃபர்ஸ்னு தியரியாருக்கும் அதை நாங்கள் வந்து க்ளியர் பண்ணிடுவோம் ஸோ மற்றபடி வந்து ரியல் ஆனாலிஸ்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிருக்கும் ஸோ எந்த காலேஜ்னா கிருஷ்ணசாமி காலேஜில் தான் நாங்கள் படிச்சோம் அது எங்கேருக்குன்னா வந்து கடலூரில் இருக்குது அதே போல் நீங்களும் ஒரு நல்ல காலேஜை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் படிங்க